கிராமப்புறங்களில் எதிர்க்கொள்ளும் முக்கியமான தொழில்நுட்ப சவால்கள்ன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லனுன்னா தொலைபேசி தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தொலைபேசி வழியில பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் நிறையா வளர்ந்துருச்சு ஏன் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் முகம் முகமாக பார்த்து பேச கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பேசுகிற அந்த தொழில்நுட்பமே சரியான முறையில் அந்த அவங்களுக்கு சரியாக வந்தடையலை வளர்ச்சியில் கம்மியாக இருக்கு ஆக இன்னைக்கு வந்து அந்த தொலைபேசியவே டூ ஜி மட்டுமே கிடைக்கிறதே கிராமப்புறங்களில் ரொம்ப கடினமாக இருக்கு ஆக தொழில்நுட்ப கிராமங்களில் பார்த்திங்கன்னா முதலாவது இந்த தொலைபேசி தொலைத்தொடர்பு வந்து முதல் சவாலாக இருக்கு